நான் வந்து சாயந்தரம் ஆனாங்க சாயந்தரம் ஆனாங்க உணவு சாப்பிட்டுட்டு ம வானத்த பார்த்து அந்த நட்சத்திரத்தை பார்த்துட்டன்னா அப்படியே கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குதுங்க தூக்கமும் நல்லா வருதுங்க அப்பறம் அது மன அமைதியும் கொடுக்குதுங்க இதுதான் இப்போ சாதாரணமாக எனக்கு இரவு நேரத்தில் நல்லா எ மன அமைதிக் கொடுத்து ஒரு சந்தோசத்தை கொடுக்குதுங்க